ரசாயன பூச்சிக்கொல்லிகள் மண்ணை அழிக்கிறதோ இல்லையோ ஆனால் வருங்கால சந்ததிகளை அழிக்கிறது அவர்களுடைய சுகாதாரத்தை அழிக்கிறது அவர்களுடைய வாழ்வாதாரத்தை அழிக்கிறது இப்படி பல காரியங்கள்னால் இந்த ரசாயன பூச்சிக்கொல்லிகள்னால் வருங்கால சந்ததிகள் நெறைய பாதிக்கப்படறாங்க இப்போடு கூட வை இருக்கிற உணவுகளில் வந்து ரசாயனப் பூச்சிக்கொல்லிகள் இருப்பதனால அந்த உணவுகள் வந்து இயற்கை தன்மை அற்ற நிலையில்தான் இருக்குது அதை சாப்பிடும்போது குழந்தைகளுக்கு எந்த விதமான ஊட்டச்சத்தும் கூட கிடைக்குறது இல்லை இந்த ரசாயனப் பூச்சிக்கொல்லிகளை நாம் பயன்படுத்துவதை தவிர்த்து இதற்கு மாற்று வழியாக இயற்கை முறையில் மண்புழு உரம் இருக்கிறது மற்றும் க உணவுக்கழிவுப் பொருட்கள் அந்த பொருட்கள் மூலமாக உ உரங்கள் வந்து தயாரிக்கிறாங்க வீட்டுலேயே வந்து உ உரங்கள் தயாரிக்கிறாங்க இந்த மாதிரி உரங்களை பயன்படுத்தி விவசாயத்தை நம்ம பாது அந்த விவசாயங்களுக்குப் பயன்படுத்தும் போது நல்ல விளைநிலைச்சல்களை பாதுகாக்க முடியும் விவசாயத்தையும் பாதுகாக்க முடியும் நம்முடைய வருங்கால சந்ததியர்கள் சந்ததிகளின் அதாவது உடல் நலத்தையும் நம்மளால பாதுகாக்க முடியும் அதனால ரசாயனப் பூச்சிக்கொல்லி மருந்துகள் அந்த பூச்சிக்கொல்லிகளை நம்ம பயன்படுத்துவதை விட்டுவிட்டு இயற்கையான உரங்களை நாம் பயன்படுத்தலாம் அதுக்கு அரசாங்கமும் உதவி செய்ய வேண்டும் விவசாயிகளுக்கு விவசாயிகளுக்கு அரசாங்கம் உதவி செய்தால் மட்டுமே இப்படிப்பட்ட ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்து மருந்துகளை பயன்படுத்துவதை விட்டுவிட்டு இயற்கையான மருந்துகளை இயற்கை உரங்களை பயன்படுத்துவதற்கு அவர்களுக்கு ஊக்குவிக்கப்படுத்தலாம் அவர்களுக்கு உதவி செய்யலாம் விவசாயிகளுக்கு அரசாங்கம் உதவி செய்யலாம் அதற்கு ஊக்கத்தொகையாக சில காரியங்களை கொடுக்கும்போது அவர்கள் இந்த பூச்சிக்கொல்லி மருந்து ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகள் உரங்களை பயன்படுத்துவதை விட்டுவிட்டு இயற்கையான உரங்களை பயன்படுத்துவதற்கு வழிவகை செய்யலாம் இது வந்து அரசாங்கம் முன் அதைக்காக முன்னோடியாக முடிவெடுக்க வேண்டும்